மாட்டு வண்டி பந்தயத்தைப் பற்றி கேள்வி கேட்டு இருக்கிறீர்கள் நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது மாட்டு வண்டி பந்தயம் பார்த்துள்ளேன் எங்கள் ஊரில் பொங்கல் விழாவை ஒட்டி இந்தப் பந்தயம் கொண்டாடுவார்கள் மாட்டு வண்டி பந்தயத்தில் இரண்டு மாடுகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு முன்னோடியாக சென்று முதல் இடத்தைப் பிடிக்கும் மாட்டுக்கே பரிசு தொகை வழங்கப்படும் இந்நிலையில் மாட்டின் இரண்டு மாடுகளும் ஒற்றுமையாக ஒரே நேர்கோட்டில் சென்றால் தான் வெற்றியடைய முடியும் என்று நாவில் இன்று புரிந்துகொண்டேன் மேலும் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு பண்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எடுத்துக்காட்டாக சேவல் பந்தயத்தில் இரண்டு சேவல்களுக்கும் தன் தோற்றுப் போகக்கூடாது என்று எண்ணம் உள்ளது இரண்டு சேவல்களும் தன் முழு பலத்தைக் காட்டி சண்டையிடுகின்றன தன் வலிகளைப் பொறுத்துக்கொண்டு இப்போட்டியில் எப்படியாவது வின் பண்ண வேண்டும் வெற்றிப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சண்டையிடுகின்றது அதேபோல் நம் வாழ்க்கையிலும் எந்தவொரு முயற்சி எடுத்தாலும் அதில் நமக்கு வெற்றி உண்டு என்பதை அறிந்துக்கொண்டு இருக்க வேண்டும்